கால்நடை வளர்ப்பில் வந்து என்னென்ன வளர்ப்பாங்கன்னாக்கா மாடு செம்மறியாடு ஆடு அப்புறம் கோழிங்க இது எல்லாத்தையுமே வளர்ப்பாங்க ஒரு ஒரு வீட்டில அது வந்து வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு வந்து எல்லாமே வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு தெரியும்ன தெரிஞ்சு அவங்க வளர்க்குவாங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னால் இதில் ஒன்று ஒரு சிலதை மட்டும் வளர்க்குவாங்க ஒரு ஒரு சில வீட்டில வந்து மாடுங்கள் வளர்ப்பாங்க ஒரு சிலவங்க வீட்டில வந்து ஆடுங்களை மட்டும் வளர்க்குவாங்க இல்லைன்னா கோழிங்கள மட்டும் வளர்க்குவாங்க நான் எனக்கு வந்து என்னென்னா மாடு வளர்த்தாக்கா தினமும் நம்மளுக்கு வந்து பால் தரும் அது வந்து நம்ம பண்ணையில் போய் அந்த பாலை விற்றாலே நம்மளுக்கு அது ஒரு வரு வருமானமாக இருக்கும் ஒரு நாள் வருமானம் அப்படியே நம்ம கையில் வாங்குகிற மாதிரி இருக்கும் அதனால் மாடு வளர்த்தா நம்மளுக்கு வந்து வருமானம் வந்து கொஞ்சம் கையில் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் அதேமாதிரி கோழியும் வளர்க்கலாம் கோழி வந்து நம்ம முட்டைப் போடுற கோழியா இருந்துச்சின்னாக்கா தினமும் முட்டைப் போடுற கோழியா இருந்துச்சின்னால் அதிலையும் நல்ல ஒரு வருமானம் ஆனால் அது தினமும் நம்மளுக்கு வந்து கிடைக்குமான்னு சொல்கிறமுடியாது ஒரு முட்டை அஞ்சிருபான்னும் போது அதில் ஒரு வருமானம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே வந்து நம்ம மாடுக்குன்னு போய் பார்த்துட்டோன்னா மாடில் வந்து நம்மளுக்கு நிறையா வருமானம் வரும் ஆனால் ஆடு அதேமாதிரி செம்மறி ஆடில் வந்து நம்மளுக்கு எந்த வருமானமே இல்லை ஆடுங்கள்னு பொறுத்தாக்கா நமக்கு எந்த ஒரு வருமானமுமே இருக்காது அது வந்து நம்ம இந்த முஸ்லீம் பண்டிகை இந்த பக்ரீத் வரும்போது தான் இந்த ஆடுங்களை வந்து வாங்குகிறதுக்கோ இல்லை விற்கிறதுக்கோ நம்மனால முடியுமே தவிர அதை நம்ம வளர்க்குறதுல வந்து அவ்வளோ ஒரு பெரிய வருமானம் வருமான்னு எனக்கு தெரியல ஆனால் இதே மாடு வளர்த்தா நம்மளுக்கு தினமுமே அது பால் தரும் அந்த பால்ல நம்ம கொண்டு போய் பண்ணையில் கொஞ்சம் கொடு கொண்டு போய் கொடுத்தாக்கா அதுக்கு நம்மளுக்கு ஒரு வருமானம் தினமுமே நம்ம கையில் தருவாங்கள் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த வருமானத்தை வச்சு நம்ம கையாள முடியும் அந்த வருமானம் வந்து நம்மளுக்கு ஆதரவா ஆதரவாக இருக்கும் அதனால் நான் மாடு வளர்க்குறத வந்து ஒரு பெரிய இதாக சொல்லுவேன் கால்நடை வளர்ப்புல வந்து ஒரு மாடு வளர்த்தா நல்ல ஒரு வருமானம் வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன்